எலும்பிச்சை மரம் வச்சுருக்கோம் கொய்யாமரம் இருக்குது நார்த்தங்காய் மரம் இருக்குது இது மருதாணச்செடி செம்பருத்தி மல்லிகைப்பூ அரளிச்செடி மருதாண நெல்லிக்காய் மரம் வாழக்கட்ட இத்தனையும் வச்சு உண்டாக்குகிறோம் நான் தண்ணி ஊற்றிக்கிட்ருக்கேன் நானும் எங்கள் பையனும் தான் இருக்கோம் எங்கள் பையன் வேலைக்குப் போயிடுவாப்ள நான்தான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவேன் நாங்கள் நல்லபடியாக பாத்துக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை செடியெல்லாம் நல்லபடியாக வளருது பக்கத்தில் ஆறு காவேரி ஆறு ஓடுது அதனால செடி பச்சை பசேல்னு நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பாத்துக்கிறோம் நாங்கள் செடியெல்லாம் நல்லா வளக்கிறோம் எலும்பிச்சை மரம் காய்ச்சிருக்கு நார்த்தங்காய் மரம் காய்ச்சிருக்கு கொய்யா மரம் காய்ச்சிருக்கு நவாப்பழமரம் இருக்குது நெல்லிக்காய் மரம் இருக்குது ஆனால் இன்னும் காய் வைக்கலை வந்து இது செம்பருத்தி செடிலாம் பூக்குது மருதாணச் செடி நல்லாயிருக்கு எல்லாம் தண்ணி நான்தான் ஊற்றுறேன் எங்கள் பையன்லாம் பார்க்காது வேலைக்கு போய்டும் நான் ஊருக்கு போனாலும் யாரும் பார்க்கமாட்டாங்க நான்தான் பார்க்கணும் அதனால் வந்து இந்த செடியெல்லாம் நல்லபடியாக நாங்கள் பாக்கிறோம் வேறு ஒன்றும் எங்களுக்கு தோட்டம் இல்லை வீட்டை சுற்றி தான் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டை பக்கத்தில் கொல்லை பின்னாடி அதில் வச்சு உண்டாக்கியிருக்கோம் நல்லா பசுமையாக நல்லாயிருக்கு ஏன்னா பக்கத்தில் ஆறு ஓடுது அதனால் நல்லா பச்சை பச்சேல்னு நல்லா இருக்கும் நாங்கள் எல்லா செடியும் வைப்போம் மிளகா கன்று வைப்போம் தக்காளிசெடி வைப்போம் கத்திரி கன்று வைப்போம் எது வேணுனாலும் வச்சு உண்டாக்குவோம் அது நல்லபடியாக காய்க்கும் எலும்மிச்சம் பழந்தான் அதிகமாக இருக்கும் நார்த்தங்காயும் நிறையா இருக்கும் மாமரம்லாம் இன்னும் காய்க்கிறதுக்கு இல்லை எல்லாம் சின்னதாக இருக்குது வாழை மரம்லாம் ஓரளவுக்கு தார் போடுறாப்புல இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக நாங்கள் பாத்துக்கிறோம் என்ன தண்ணி அடிக்கடி ஊற்றுறதுனால பசுமையாக இருக்குது தண்ணி ஊற்றலன்னா மரம்லாம் செத்து போயிடும் செடியெல்லாம் செத்துடும் தண்ணி ஊற்றிக்கிட்ருக்கோம் அடிக்கடி நாங்கள் தண்ணி ஊற்றுவோம்